வணக்கங்க சார் நாங்கள் சூ வாங்கணுன்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் இங்கே லோக்கலில் இருக்கற கடைக்கியிங்கெல்லாம் போய் பார்த்தோம் அங்கே நாங்கள் கேட்குற மாதிரி மாடல்ஸ் புது மாடல்ஸும் இல்லை வர கொடுக்குற மாடல்ஸ் எல்லாமே ஓல்டம் ஓல்டு மாதிரிருந்தது சரி அதனால் எங்களுக்கு பார்த்துட்டு ஆன்லைனில் பார்த்தோம் எங்களுக்கு மாடலெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது அந்த ஷூ பார்த்துட்டு ஆட்ரு பண்ணிவிட்டோம் சார் ஆடர் பண்ணி ஒரு பத்து நாளைக்கு மேல் இருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் அதைப் பற்றி எங்களுக்கு இல்லை ரிப்ளன் இது பண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணிணாலும் அதைப் பற்றி எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இது வரைக்கும் எதுவும் வரல அதைப் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு என்னென்னு உங்களால் உங்களால் சொல்ல முடியுமா சார் தேங்க் யூ சார்